சத்தான சாப்பாடுன்னா ஃபஸ்ட்டு கீரை அதிகமாக சேர்த்துக்கணும் நம்ம கீரையில் இருக்கிற சத்து வேறு எதிலையும் கிடையாது இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது அதுவும் முருங்கக்கீரையில் அதிகமாவே இருக்குது வாரத்தில் ஒருநாள் உங்களால் முருங்கைக் கீரை கிடைக்கல அப்படின்னா வாரத்தில் ஒருநாள் யூஸ் பண்ணுங்கள் அப்படி அது கிடைக்கலன்னா வச்சுக்க ஒன்று விட்டு ஒருநாள் யூஸ் பண்ணுங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முருங்கைக் கீரை இந்த முருங்கைக் கீரை மட்டுமல்ல எல்லா கீரையுமே நீங்கள் யூ யூஸ் பண்ணலாம் ஏன்னால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது அதுவும் இந்த வெயில் காலத்திலலாம் கொஞ்சம் முருங்கைலாம் ஜூஸ் போட்டு குடித்திங்கன்னாவே முருங்கப்பூ ஜூஸு இல்லை சூப் வச்சு குடித்திங்கன்னாவே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதேப்போல காலையில வெறும் வயிற்றுல எழுந்தவுடனே முருங்கைப்பூவும் அந்த கீரை கருவேப்பிலை இதெலாம் போட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா ரத்தமும் வரும் இப்போ சத்து இல்லைன்னு அதிகமாக சொல்கிறாங்கள்ல அதனாலே ரத்தம் ஊறினாவே சத்தெலாம் ஆட்டமேடிக்காக வந்துடும் அதனால் நீங்கள் டெய்லி வெறும் வயிற்றுல குடிச்சிங்கன்னா ரத்தம் அதிகமாகவே ஊறும் இப்போ சிலப்பேர் கஷ்டப்படுவாங்கள்ல காசு இல்லாத பேரிச்சம்பழம் வாங்கணும் மாதுளம்பழம் வாங்கணுன்னு அப்படி கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி செய்யலாம் பணம் இருக்கிறவுங்க பழ வகையை வாங்கி சாப்பிட்டாலே உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த் உண்டு